ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் நீங்கள் ஆ சரிங்க மேம் ஆ எங்கள்கிட்ட நிறையா வெரைட்டி இருக்குது மேம் ப்ரெளன் ரைஸ் இருக்குது ப்ரெளன் ரைஸ் இருக்குது ஜாஸ்மின் ரைஸ் இருக்குது பாஸ்மதி ரைஸ் இருக்குது நிறையா வெரைட்டி இருக்குது உங்களுக்கு எது வேணும்னு சொல்கிறிங்களோ அதை நாங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியில் சேல் பண்ணுவோம் மேம் ஆ ஓகேங்க மேம் எடுத்துக்கலாம் மேம் ஆ சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் ப்ரெளன் ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி மேம் அது நிறையா பேர் வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க கொழந்தைக்கு அதுக்கூட அது கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ஹெல்த்தி ஜாஸ்மின் ரைஸ்ஸுமே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கி சமைச்சு பார்த்தாலே கண்டிப்பாக தெரியும் மேம் நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாங்கிட்டீங்க அப்பிட்னா ஹோட்டல்னு சொல்றீங்க போகப் போக உங்களுக்கு நிறைய தேவைப்படும் அப்படின்றப்ப நாங்கள் நிறையா சேல்ஸ் பண்ணுவோம் ஹோல்சேல் பண்ணுறப்ப உங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாகும் மேம்

கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க ஆ சரிங்க மேம் அதை ஹோட்டல்லேயே நாங்கள் நிறையா ஏற்கனவே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது நீங்களும் ஹோட்டல் தான் சொல்கிறிங்க கண்டிப்பாக வந்துட்டு ஹோட்டலில் நிறையா பேர் வாங்கினாங்க நம்மக்கிட்ட ஹோல்சேல் பண்ணுறதே அதிகமாக ஹோட்டலில் தான் வாங்குறாங்க அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னால் காஸ்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் அந்த குவாலிட்டிக்கேற்ற மாதிரி தான் மேம் கண்டிப்பாக இருக்குது அதனால நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்க அப்புறம் வாங்கி பார்த்துட்டு நல்லாயிருந்துச்சுன்னா நாங்கள் ஹோல்சேல்லையும் கொடுப்போம் அமௌண்ட்டு கம்மியாகும் நீங்கள் பக்கத்தில் யாராது நெய்பர்ஸ்கிட்டேயும் சொல்லணும் சொன்னிங்கன்னால் இதுமாதிரி ஹோல்சேல் பண்ணிக்கலாம் அவங்களுக்கும் ஆ ஓகேங்க மேம் உங்களுக்கு எந்த வெரைட்டி வேணும் அப்டின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுங்க சொல்லிட்டிங்கனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வரவச்சு கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் மேம் ஆ ஓகேங்க மேம் இப்போது ஒரு டென் கேஜி வாங்கிப்பாருங்க டென் கேஜி வாங்கி சமைச்சு பாருங்க உங்களுக்கு ஓகேவா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க ஆ சரிங்க மேம் நீங்கள் கால் பண்ணுங்க எப்போ வேணாலும் ஹோல்சேல்க்கு வந்துட்டு நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேம் ஆ ஓகேங்க மேம் தேங்க்யூ மேம்